கலை கலை வடிவங்களில் பயிற்சி தர ஸ்கூல் வந்து பிரைவேட்டு ஸ்கூலும் இருக்குது கவுர்மெண்ட்டு ஸ்கூலும் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கனா பெயிண்டிங் வரைய கற்றுக் கொடுக்குறாங்க பெயிண்டிங்கு டிராயிங்கு பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் கொஞ்சம் இருக்கிற இடத்துல வந்து விதை போட்டு குழந்தைங்களுக்குலாம் அது சொல்லி கொடுக்குறாங்க விதை போட்டு செடி வளர வைக்கிறது கல்லுாரிலேயும் அதே மாரி தான் பெயிண்டிங்கு டிராயிங் கிளாஸ்ஸு டான்ஸ் கிளாஸ்ஸு பாட்டு கிளாஸ்ஸு இந்த மாரி கிளாஸெலாம் நடத்துகிறாங்க வந்து பொதுவாக பார்த்தீங்கனா எனக்கு தெரிஞ்ச காலேஜில் வந்து பாட்டு கிளாஸ்ஸு டான்ஸ் கிளாஸ்ஸு இந்த மாரி சொல்லி தராங்க டிராயிங் கிளாஸ்ஸும் நடக்குது டிராயிங் கிளாஸில் வந்து பார்த்தீங்கனா புதுசு புதுசாக நிறைய வெரைட்டியாக பார்க்கவே அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் நம்ம நல்ல வெரைட்டியாக பெயிண்டிங் பண்ணி கலர் கொடுத்து நேச்சுரலாக இருக்கிற மாரி நிறைய டிரைனிங்கெலாம் கொடுக்குறாங்க அப்புறம் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கனா ஒயர் கூடை பின்னி தரது ஸ்பாஞ்சி பண்ணுறது மப்ளரு மப்ளரு அதாவது பனி காலத்தில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா தலைக்கு கட்டுவோமில மப்ளரு அந்த மாரிலாம் பிராக்டிஸ் கொடுக்குறாங்க காலேஜில் வந்து காலேஜில் வந்து இந்த வ வர அதிகமாக வந்து காலேஜில் வந்து பாட்டு தான் அதிகமாக பாட்டு கிளாஸெலாம் நடக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கனா மே அதிகமாக வந்து தனியாரிலண தான் ரொம்பவும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிலாம் புதுசு புதுசாக கற்றுக் கொடுக்குறாங்க அதாவது கவர்மெண்ட்லருந்து ஓரளவுக்கு குறிப்பிட்டதது தான் சொல்லி தராங்க தனியாரில் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிலாம் நான் நிறைய பேர் இந்த கலை கற்றுக்குறத்தால நிறைய பெனிஃபிட்டாக இருக்குது அதாவது டெய்ல டெய்லரிங் தனியார் துறையிலெலாம் பார்த்தீங்னா மாடலு டிரைனி டிசைனிங் நிறைய டிசைனிங் பண்ணுறாங்க டெய்லர் துறையில்